இந்தியாவில் பல ஓவியங் ஓவிங்கள் இருக்குது அதுகள்ள ஒரு உலகிலே ஓவியங்கள் தூண் ஓவியம் குகை ஓவியம் சிறந்த ஓவியங்கள் புவ குகை ஓவியம் தூண் ஓவியம் கோவில் ஓவியம் பழங்கால ஓவியங்களில் தமிழ் ஓவியம் இருக்குது சிறந்த ஓவியங்கள் இருக்குது அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமையாகவும் இருக்கிறது